ரெண்டு பட்டர் நாண் அப்புறம் ஒரு பட்டர் சிக்கன் வித் சப்பாத்தி

இல்லை இப்போ இது மட்டும் எடுத்துகிட்டு வாங்க இது போதும் இல்லை காரம்லாம் வேணா நார்மலாகவே கொடுங்க பட்டர் மட்டும் போட்டு கொடுங்க சீஸ் வேணா சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே கொடுங்க ரொம்ப ட்ரையாக வேணா குழந்தைங்கலாம் சாப்பிடுணும் அதனால் கொஞ்சம் சாஃப்ட்டாக கொடுங்க ஐஸ்கிரீமெல்லாம் இப்போ ஒன்றும் இதுவெல்லாம் வேணா இப்போ இது மட்டும் எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வேணும்ன்னா வாங்கிக்கிறேன்

சப்பாத்தி ரெண்டு

ஓகே ஓகே இல்லை இது வேண்டாம் இது மட்டும் கொடுங்க போதும் ஓகே தேங்ஸ்